இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் இந்தியாவோட பொழுதுபோக்குன்னாலே அது வந்து செல்ஃபோன் தான் அதுலேயே எல்லாமே கற்றுக்குறாங்க ஆனால் முன்னலாம் எதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு என்ன சொல்லலாம் திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினாதான் ஒரு டிவியோ ஒரு பெரிய ஒரு ஒயிட்டா வெள்ளையா இருக்கிற ஸ்கேனர்லையோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் டிவி பொழுதுபோக்கு அந்த மாதிரி எல்லாம் மக்கள் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க விளையாடுவாங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் விளாடுவாங்க அப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் அதுதான் பொழுதுப்போக்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேறி டிவின்னு ஒன்று வந்துச்சு அதுக்கப்பறம் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன காலக்கட்டன்னா இப்போ வந்து மொபைல்ஃபோன் அதுதான் எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அவங்க அதைதான் பார்க்குறாங்க பொழுதுபோக்குனாலே எல்லாத்துக்குமே மொபைல்ஃபோன் தான் சிறிய குழந்தைலேருந்து முதியோர்கள் வரைக்குமே அது வந்து பொழுதுபோக்குனு அது வந்து மொபைல்ஃபோன் தான் எதுவா இருந்தாலும் அதுலேயே பார்த்துக்கிறாங்க அதுலேயே செஞ்சுக்கிறாங்க அதுலேயே கற்றுக்கிறாங்க எந்த ஒரு விளையாட்டு என்ன பண்ணுனாலும் போர் அடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதை வந்து மொபைல்ஃபோனுங்கிற ஒரு கருவிலேருந்தே எல்லாமே கத்துக்குறாங்க அதனால இப்போ இருக்கிற காலக்கட்டத்துக்கு பொழுதுபோக்குனால் அது வந்து மொபைல்ஃபோன் தான் யாருமே பக்கத்தில் இருந்துட்டே யாருமே பேசுகிறது இல்லை ஒரே வீட்டில் இருந்துகிட்டே பேச மாட்டிக்கிறாங்க ஒரே இடத்துல இருந்துகிட்டே எதுனாலும் மொபைல்ஃபோன் எதுக்குனாலும் ஃபோன் ஒரு திங்ஸை எடுத்துகிட்டு வா ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வானாலும் அதுக்கும் மொபைல்ஃபோன் எல்லாமே அது யூஸ் பண்ணிடுறாங்க வருங்காலத்தில் ஏஐ ஆர்ட்டிஃபிசியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்னு வந்துடும் அது வந்து மக்களுக்கு முழுசாக அதே வந்து கையாண்டுரும் எந்த ஒரு திங்ஸ்னாலும் அதே பண்ணிடும் அதனால வருங்காலங்கட்டங்களில் எல்லாம் பொழுதுபோக்குன்னனாலே இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது